ஹலோ சொல்லுங்கள்

ஹலோ சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா எங்கேயிருந்து பேசுகிறீங்க அப்படியா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா ஆமாம்மா எஸ்ஆர் பழமுதிர் சோலை தாம்மா சொல்லுங்கம்மா சரிம்மா சரிம்மா சரிம்மா நல்லதும்மா சொல்லுங்கம்மா சரிம்மா சரிம்மா சர் சரிம்மா அப்படியா சரிம்மா சரிம்மா என்னென்ன பழம் சரிம்மா சரிம்மா இப்போ தாம்பா நம்ம வக்கிற பழத்தை நான் சொல்லவா இல்லை நீங்களே சொல்கிறீங்களாம்மா கடையில் எல்லா பழமுமே பெரும்பாலும் இருக்குது நம்ம தட்டுக்கு வைக்கிற மாதிரி பழம்னா வாழைப்பழம் வைப்போம் நம்ப ஏரியா பக்கம் கற்பூரவள்ளி இருக்குது ரஸ்த்தாலி இருக்குது அப்புறம் பச்சைநாடா இருக்குது மோரிஸ் பழம் இருக்கு ஆ சரிம்மா ஒரு கிலோ போதும் சரிம்மா சரி ந மூணு கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய தட்டில் வச்சுரலாமா ராயல் ஆப்பிள் சரிம்மா சரிம்மா

அதுமாதிரி கொய்யாப்பழம் சரிம்மா அடுத் ஆ இருக்குதும்மா காஜா லட்டு இருக்குது அல்ஃபோன்ஸா மாம்பழம் இருக்குது நாட்டு மாம்பழம் இருக்குது

சரிம்மா அதுவும் வச்சுரலாம்மா சரிம்மா சரிம்மா அரேபியன் இது ஆறேழு பழமா சரிம்மா ரெண்டு தட்டாக வச்சுரலாம்மா ஒரு வந்துரும் வைக்கிறேன் சரிம்மா சரிம்மா கொண்டாந்து கொடுத்துட்றேன் இல்லைன்னா நானே கூட கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுறேம்மா கொடுத்துட்றேம்மா முத நல்லதும்மா நல்லதும்மா இது நல்லா பண்ணிடலாம் சிறப்பாக பண்ணி சரிம்மா சரி ஆ நன்றி